மாணவர்கள் வந்து ப ப பள்ளியில் வந்து ப்ளஸ் டூவில் நல்ல மதிப்பெண் எடுத்து அவங்க அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற பல்கலைக்கழகத்தில் எடுத்து படித்து பிஇ எம்இ எம்சிஏ எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்எஸ்சி எம்எஸ் சாஃப்ட்வேர் போன்ற துறைகளில் இருந்து அவங்க எடுத்து படித்து அவங்க இதை வந்து ஃப் ஃபைனல் இயர் படிக்கக்குள்ளே மூணாவது வருஷமே வந்து அவங்க இன்ட்ரியுவ் போய் எடுத்து மைக்ரோசாஃப்டு போன்ற நிறுவனங்கள் வந்து அவங்க செலக்ட்டாகி அவங்க வந்து வருஷத்துக்கு முப்பத்தஞ்சி லட்சம் வாங்கிற அளவுக்கு தான் தொழில்நுட்பம் வளர்ந்து போயிருக்குது அந்த அளவுக்கு இதாக இருக்குது கேம்பஸ் செலக்ட்டாகி வாங்கிறாங்கறாங்க கேம்பஸ் இன்ட்ரிவி அது மாரி நிறையா வந்து இந்த டாப் டென் எடுத்த மாணவர்கள் யூனிவர்சிட்டி டாப் டென் எடுத்த மாணவர்கள் அவங்க செலக்ட் பண்ணி அவங்களுக்கு தனியா கேம்பஸ் இது இன்ட்ரியூவ் வச்சு அவங்க வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் நிறையா வந்து நிறுவனங்கள்லாம் செலக்ட்டாகி கேப்ஜெமினி போன்ற நிறுவனங்கள்லாம் செலக்ட்டாகி அவங்க நல்ல மதிப்பெண் யூனிவர்சிட்டி அளவு மதிப்பெண் எடுத்து நல்லா இது இன்ட்ரு செலக்ட்டாகறாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் டாப் ரே டென் வந்த மாணவர்கள்லாம் நல்ல ஒரு வேலை வாய்ப்பில் இருக்காங்க அவங்க அந்த அளவுக்கு வந்து அவங்களோட கடின உழைப்பை இல்லை அவங்க வந்து நல்ல ஒரு ம வேலை வாய்ப்பில் போய் சேர்ந்து அவங்க அங்கேயும் கடினமாக உழைத்து இங்கேயிருந்தே அவங்க வெளிநாட்டுக்கு போகிறது இங்கி இங்கேயும் வேலை பார்த்துட்டு வெளியில் வந்து அவங்க க கிளைன்ட் ஆஃபிஸ் போய் அங்கே போய் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறது அது மாதிரி நிறையா வந்து வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு வருது ஒரு சிலவங்க வந்து இங்கேயும் ச சம்பளம் வாங்குவாங்க அவங்க வெளிநாட்டில் அவங்க இதை க்ள கிளைன்ட்டை அப் அந்த இதுலேயும் வாங்குவாங்க அவங்கிட்டியும் சம்பளம் வாங்வா ரெண்டு சம்பளம் வாங்குறவங்கலாம் இருக்காங்க ஆனால் அந்த அளவுக்கு இங்கேருந்து மாணவர்கள்லாம் இங்கே சிறந்து விளங்குகிறாங்க நல்ல படிப்புக்கு தகுந்த இது நல்லா இங்கே இருக்குது தமிழ்நாட்டைப் பொறுத்த வரைக்கும் நல்ல காலேஜஸில் செலக்ட்டாகி நல்ல மாணவர்கள்லாம் இருக்காங்க நல்ல கோயம்புத்தூரில் பிஎஸ்ஜி அரசு பொறியியல் கல்லூரி அது மாதிரி கல்லூரியில் படித்த மாணவர்கள்லாம் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி இங்கே மட்டும் இன்ஜினியர் த தமிழ்நாட்டில் இல்லாமல் வ இங்கே இந்தியாவில் வெவ் வெவ்வேறு மாநிலங்களில் போய் பு மும்பையில் போய் வேலை பார்க்கறாங்க இந்த ர ஹைத்ராபாடில் போய் வேலை பார்க்கறாங்க பேங்களூரில் போய் வேலை பார்க்கறாங்க அந்த அளவுக்கு மாணவர்கள் சிறந்து விளங்குகிற மாணவர்கள் தான் இங்கே நிறையா பேரிருக்காங்க கடின உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் வாங்குகிறவுங்கலாம் கூட இருக்கிறாங்க இந்தியாவில் கூட வாங்கறாங்க அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தகவல் தொழில்நுட்பம் சிறந்து விளங்குது